வாழ்க்கையில் கலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் ஒரு கலை நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்போ நம்ம லைப்பும் சிறப்பாக இருக்கும் சமுதாயமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்வாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய கலை இருக்குது நடனம் இருக்குது பாட்டு பாடுவது இருக்குது ஓவியம் வரைவது இருக்குது வண்ணம் தீட்டுதல் இருக்குது அழகுப்படுத்துதல் இருக்குது பொருள் செய்றதில் இருக்குது இதில் எதுலேயாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு அதனால வந்து நம்ம வந்து மேலும் மேலும் முன்னேறத்துக்கான வந்து வாய்ப்பை நமக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கு அதனால எல்லாேரும் ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதனால நாம் என்ன சாதிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்பவுமே ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதில் நம்ம வந்து விழிப்புணர்வும் பண்ணணும் மற்றவங்களுக்கும் தெரியணும் நம்ம மட்டும் தெரிஞ்சிக்காமல் மற்றவங்களும் அது எப்படி தெரிஞ்சு அது எப்படி வந்து பயன்படுத்தி அதனால வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும்